எனக்கு பிடிச்ச உணவுங்க ராகி களி ஏன்னா ஆரம்ப குழந்தையா இருக்கும்போது கூழ் கொடுப்பாங்கோ அதே வந்து நைட்டு களி உருண்டை பிடிச்சி மண்பாண்டத்தில் போட்டு வச்சிருவாங்கோ அது காலையில் ஒரு உருண்டை போட்டு கரைச்சி கொடுப்பாங்க அப்போ உணவு வந்து ராகி களி தான் மெயினு அது விட்டா கம்பு கம்பு நல்ல சமையல் செஞ்சு மேலே ஒரு தட சட்டினு வைப்பாங்க மண்பாண்டத்தில் அதில் உருட்டி ஒரு உருண்டை வெச்சு தட்டை கொட்டை கொள் இதுமாதிரி பருப்பு வகைகள் கொடுப்பாங்க இந்த ராகி களிக்கு வந்துங்க பண்ணைக்கீரை இருக்குதுல பண்ணை கீரையும் ராகி களியும் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு சுகருமில்லை உப்புமில்லலை பிரஷருமில்லை எதுவும் கிடையாதுங்க அதனால் அதையவே இன்னும் இன்னமும் ராகி களி மெயின் சாப்பாடாக வச்சுருக்கோங்க